நான் ஒரு ஏழு மாதமா யோகா போயிருக்கேன் நேரில்தான் போய் கற்றுக்கிட்டேன் ஏழு மாதமா போய் யோகா கற்றுக்கிட்டேன் நிறையா பார்த்துருக்கேன் நிறையா பேர் கஷ்டப்படுவாங்க நமக்கே கொஞ்சம் ஒருசில நேரமெல்லாம் பாவமாக இருக்கும் வயதானவுங்க நிறையா பேர் வருவாங்க யோகாவுக்கு அவங்களுக்குலாம் வந்து மூட்டுப் பிரச்சின இருக்கும் அதுக்காகவே வந்து அவங்க அதிகமாக வந்து யோகா வருவாங்க அவங்க வர்றதே அந்த மூட்டுவலிப் பிரச்சினைக்கிதான் சரி பண்ண வரு அவங்கள்லாம் யோகா செய்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு ஏன்னால் அவங்களுக்கு வந்து கீழே குனிஞ்சு செய்கிற மாதிரி யோகா அதிகமாக கொடுப்பாங்க மூட்டு சம்பந்தப்பட்டதுனால காலுக்கெல்லாம் அதிகமாக வந்து யோகாவெல்லாம் கொடுப்பாங்க அப்பெல்லாம் அவங்கனால வந்தெல்லாம் பண்ணவே முடியாது கஷ்டமா இருக்கும் அதிகமாக சேட்டை பண்ணுற குழந்தைங்கள்லாங்கூட யோகாவுக்கு வருவாங்க அவங்கள்லாம் காலையில் தூங்கி தூக்கம் இல்லாமல் வந்து பண்ணுறப்பயே பாவமாக தான் இருக்கும் அந்த பிள்ளைங்கள் கொஞ்சம் அமைதியாகுங்க அதுக்காகவே யோகா அனுப்பிவிடுவாங்க குழந்தை பெற்றுக்கிட்டவுங்களும் யோகா வருவாங்க அவங்களுக்குலாம் வந்து தொப்பை போட்டிருக்கும் தேவையில்லாத சதை இருக்கும் அதை கம்மி பண்ணுறதுக்காகவே யோகா வருவாங்க அவங்களுமே வந்து கீழே குனிஞ்சு பண்ணக்கூடிய யோகாவெல்லாம் பண்ணமுடியாது அவங்கனால அந்த காலெல்லாம் தொட்டெல்லாம் அவ்வளோ ஈஸியாயெல்லாம் பண்ணமுடியாது தொடர்ந்து ஒரு மூணு தடவை ஒரு மூணு நாலு மூணு யோகாசனமெல்லாம் செஞ்சால் அவங்களுக்கே மூச்சு வாங்கும் ரொம்ப பாவமாக இருக்கும் படிக்கிற பொண்ணுங்கள் பசங்கள் அவங்க எல்லாமே யோகாவுக்கு வருவாங்க அதிகமாக வந்து குண்டாக இருக்கிறவங்கதான் யோகா ரொம்ப வருவாங்க உடம்ப வந்து இந்த இதுக்கு மேலேயும் வெயிட் போட்டுடக்கூடாது குண்டாயிடக்கூடாது கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வருவாங்க இந்த படுத்து காலைத் தூக்கிவிட்டுப் பண்ணுற யோகாவெல்லாம் வந்து கஷ்டமா இருக்கும் பொண்ணுங்களுக்குமே அது கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கும் ரெண்டு மூணு செகண்டுக்கு மேலே காலை அவ்வளோ தூரமெல்லாம் தூக்கிட்டெல்லாம் நிற்க முடியாது அதேமாதிரிதான் பசங்களுக்கும் நல்ல குண்டான பசங்களெல்லாம் யோகாவுக்கு வருவானுங்க அது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மேலே அந்த பசங்களால் படுத்து காலெல்லாம் மேலே தூக்கிகிட்டு அப்பிடிலாம் பண்ண முடியாது அவங்களுக்கே ஒருமாதிரி ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சுரும் இதை முக்கியமாக யாருக்குனால் வயதானவங்களுக்கு மட்டும்தான் கஷ்டமா இருக்கும் ஏன்னால் அவங்களுக்குதான் வந்து அந்த மூட்டுவலிக்காக ரொம்ப நேரம் யோகா பண்ணுவாங்க அந்த வலி இல்லாமல் இருக்கிறதுக்காக பண்ணுவாங்க நிறையப் பேர் ஹார்ட்டு சம்பந்தப்பட்டவங்கள்லாம் வருவாங்க அவங்களுக்குமே கொஞ்சம் யோகா வந்து கஷ்டமாதான் இருக்கும்